சொல்லட்டுங்களா இப்போ ஒரு கொழந்த பிறந்ததொன்னேங்க முதலுக்கு சொந்தகாரர் அம்மாவோ இல்லை அதுவும் சர்க்கரத்தண்ணி அதுக்கு கொடுப்பாங்க இனிப்பு கொடுப்பாங்க அப்புறம் தாய்ப்பால் கொடுப்பாங்க அப்புறம் அப்படி இப்படி ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் பால் கொடுப்பாங்க இது பண்ணுவாங்க அப்புறம் குளிக்க வைப்பாங்க அப்புறம் வந்து அஞ்சாவது நாளில் ஒரு கருப்பு வளையல் போட்டு குளிக்க வெச்சு உடப்பாங்க அப்புறம் வந்து இந்த மறுபடியும் ஒரு ஏழாவது நாள் வீடெல்லாம் ஒழிச்சிட்டு வீட்டுக்குள்ளே குழந்தைய சேர்த்திக்கிவாங்க அப்போது அதேமாதிரி இன்னொருக்கா அதுமாதிரி செய்வாங்க அப்புறம் வந்துங்க அஞ்சு அஞ்சு மாசத்தில் ஒருத்தர வீடு அங்கிருந்து அங்கே அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறமாரி கூட்டிகிட்டு போவாங்க அங்கையும் எல்லாம் சொந்தபந்தம் வருவாங்க பார்ப்பாங்க அப்புறம் அந்த ஒரு ஏழு மாசத்தில் ஏதாலும் கோவிலுக்கு ஒரு வேண்டுதலை வச்சுருந்தாங்கன்னா அங்கே போய் ஒரு குருவாயூர் கோயில்லையே போய் எங்களுக்கு ஆணோ பெண்ணா பிறந்துச்சின்னா குருவாயூரில் கோயில்லேருந்து சாப்பாடு குழந்தைக்கு ஊட்டுறோம் அப்படின்னு வேண்டிட்டு வந்திருப்பாங்க அப்படி செய்வாங்க அப்புறம் ஒன்போது மாதத்திலையோ பதினோரு மாதத்துலையோ உறமொறைங்க எல்லாம் கூப்பிட்டு மொட்டை அடிச்சு காது குத்தி சாப்பாடு போடுவாங்க அப்புறம் இது பண்ணுவோம் எல்லாம் செய்வாங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க அப்புறம் எதும் நல்லா இல்லைன்னு இப்படி பாடம் போடுவாங்க அப்புறம் வந்து இந்த க காசு அரணா இதுலெலாம் இந்த நாய் காசு இந்த இன்னொன்று என்னென்னமோ காசு இதெல்லாம் கோர்த்து அரணாளையோ கருப்பு கயிறுலையோ கட்டுவாங்க அப்புறம் கொழந்தைங்களுக்கெல்லாம் சுற்றி சுற்றி யாராலும் வந்து பா பார்த்து கண்ணுப்பட்டு போயிடும் அப்படின்னு கொழந்தைங்களுக்கெல்லாம் டெய்லி சுற்றி சுற்றி போடுவாங்க எல்லாம் பண்ணு குளிக்க வைக்கையிலே இந்த குளிக்க வெச்சுட்டுங்க பவுடரு அடிச்சு பொட்டு வைக்கயில டிஸ்ட்டி பொட்டு வைப்பாங்க கொழந்தைங்களுக்கு அப்புறம் தண்ணி சு கொழந்தைகளுக்கு டிஸ்ட்டி சுற்றி தண்ணி கீழே ஊற்றுவாங்க எல்லா இது பண்ணுவாங்க அப்புறம் கொலுசு அரணா அதெல்லாம் போடுவாங்க புது ட்ரெஸ்ஸு வரவங்க எல்லோருமே புது ட்ரெஸ்ஸு சொந்தபந்தம் அண்ணன் அக்கா இப்படி மச்சான்டாரு கொழுந்தனார் வீடு கொழுந்தியா வீடு நங்கையா வீடு இவங்கெல்லாம் வரவங்க ஆசை அன்பாக ட்ரெஸ்ஸு கொண்டுவந்து பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க இதைமாரி எல்லாம் செய்வாங்க நாங்களும் அங்கே போவோம் அவங்களும் இங்கே வருவாங்க எல்லாமே செய்வாங்க